விலங்குகளை பராமரிக்க ஆர்கானிக்கு வந்து எங்களுக்கு எதுவும் சொல்லிலாம் நாங்கள் விலங்கு பராமரிக்கலை ஆனால் வந்து நம்ம இப்போதைக்கு பெட் ஷாப்புன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நிறைய ஃபுட்டு கிடைக்கிது கோ விலங்குகளுக்கு அந்த மாதிரி ஃபுட்டும் வாங்கி கொடுக்க சொல்லுறாங்க ரெண்டாவது நம்ப வீட்டில் அப்படினாக்கா இந்த சிக்கன் அந்த மட்டன் லெக் பீஸ் நம்ப வந்து நல்ல ஃபுல்லாக நம்ப விலங்குகளை வச்சுக்கணும் அப்படினாக்கா இந்தமாரி ஐட்டம்ஸெலாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அடிக்கடி வந்து இன்ஜெக்ஷன் போடுறதோ இல்லை செக் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி செக் பண்ணுங்க லைட்டாக வந்து அவங்க சொ ஒரு சுணக்கமா இருந்தாலும் போயி நம்ப செக் பண்ணி கூட்டிகிட்டு வரது நல்லது அப்போ தான் எந்த இன்பெக்ஷனும் இருக்காது மற்றபடி நம்ப என்ன சாப்பிட்றமோ இப்போ இப்போ நம்ப ப விலங்குகள் வளர்க்க ஆரமித்ததுலந்து ஆரமித்ததுல நம்ப என்ன ஆர்கானிக் சாப்பிட்றமோ அதேயே அவங்களுக்கு கொடுத்து அவங்க இன்னும் நல்லா பழகிடுவாங்க அந்த மாதிரி கொடுங்க அப்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க